ஆ அவங்க லோன் எடுக்க வராங்களாம் லோன் எடுக்க வராங்களா

ஆ எஸ் கம்மின் வாங்க இங்கே உட்காருங்க ஆ குட் மார்னிங் ஆ சொல்லுங்கள் மேம் ஆ இதுக்கு முன்னாடி லோன் ஓகே ஓகே இதுக்கு முன்னாடி எங்கேயாவது லோன் எடுத்துருக்கிங்களா ஆ ஆ ஆ வேற ஏதாவது வீட்டு லோனு இதே மாரி இந்த ஒரு லோன் மட்டுந்தான் எடுத்துருக்கீங்களா ஆ ஓகே ஆ ப்ரூஃப் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்களா என்னென்ன ப்ரூஃப் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க ஆ ஃபோட்டோ ரெண்டு வேணும் ஆ எவ்வளோ லோன் வேணும் அமௌண்ட்டு எவ்வளோ ஒன் லேக்கா மேம்

ம் ஓகே மேடம் ஆ ஓக் ஆ ஓகே ஓகே இப்போ எடுத்த லோன் கரெக்டாக கட் இப்போ எடுத்த லோன் கரெக்டாக கட்டிட்டிங்களா ம் ஓகே ஓகே சரி மேடம் எப்படி நீங்கள் மாசம் மாசம் கட்டுற மாதிரியா இல்லை எப்படி நீங்கள் எதிர் பார்க்குறீங்க ஆ மந்த்லி டியு இருந்தால் ஓகேல்ல கரெக்டாக மாதம் மாதம் கரெக்டாக கட்டிட்டிங்கன்னா ஒன்னும் பிரச்சினை இல்லை ஆ ஓகே ம் ம் ஆ ஓகே மேடம் நீங்கள் ப்ரூஃப்பெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க ஒன் சரி எடுத்துகிட்டு வந்துருக்கீங்களா சரி ஒன் வீக்கில் இது பண்ணிக்கலாம் இப்போ ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஒன் வீக்கில் வந்து வாங்கிட்டு போயிடுங்க ஆ ஓகே மேடம் ஆ ஒன் வீக்கில் ஆ கன்ஃபார்ம் ரெடி ஆகிடும் நீங்கள் ப்ரூஃப் எல்லாம் இப்போ எல்லாம் அப்ளே பண்ணிட்டு போயிடுங்க ஒன் வீக்கில் கரெக்டாக வந்து வாங்கிட்டு போகலாம் அப்புறம் நீங்கள் மாசம் மாசம் கரெக்டாக எப்படி கட்டி இது பண்ணுறிங்களோ மாசம் மாசம் கரெக்டாக கட்டிடுங்க மேம் ஆ ஓகே மேம் ஆ தேங்க் யூ மேடம்